வரலாற்றில் தமிழகம் எட்டியுள்ள முக்கிய சாதனைங்களையும் அதோட மைல்கல்களையும் பற்றி பேச சொல்லியிருக்காங்க அதுவும் என்னென்ன பற்றி பேச சொல்லியிருக்காங்கனா முக்கியமாக மெட்ராஸ் வந்து லீகியஸ்ட்டுலேடிவ் கவுன்சில் அதை பற்றியும் அப்புறம் செகண்டு பிக்கெஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் அரிசி உற்பத்தி பற்றியும் அப்புறம் லாஜஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் பருத்தி விளைவது பற்றியும் பேச சொல்லியிருக்காங்க நம்ம வந்து தமிழகம் பார்த்திங்கனா உலகிலேயே அதிக நெற்கள் விளையும் நாடாக கருதப்படுது அதனால் அங்கேவந்து அதிகமான நெற்பயிர்கள் விளைவிச்சு சாகுபடி பண்ணுறனால அதிக நெல் விளையும் நாடு ஆகும் அதனால அரிசி ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஆனால் செகண்டு பிக்கெஸ்ட்டு ப்ரொடியூஸ்ஸர் ஆஃப் ரைஸ் அதுக்கு அப்புறம் லீகியஸ்ட்டு மதராஸ் கவுன்சிலிங் மெட்ராஸ் வந்து ரொம்ப பழங்காலத்தில் ஹண்ட்ரேட் இயர்ஸ்க்கு முன்னாடி லெகஸ்ட்லேவ்டிவ் எல்லா வசதியும் இருந்த ஒரு இடமாக கருதப்படுது அதே மாதிரி காட்டன் நம்ம தமிழகம் தான் காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப மிக பெருசு அதிக உற்பத்தி கொண்ட நாடும் நம்ம தமிழ்நாடு தான் அதுவும் இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாடு தான் காட்டனுக்கு அதிக முக்கிய இடம் பங்கு வகித்து உள்ளது இந்த மாதிரி நிறையா வரலாற்று முக்கியமானதை பற்றி சொல்லலாம் ஆனால் இவங்க இதை மூணு பற்றி மட்டும்தான் பேச சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மெட்ராஸ்ஸில் பார்த்திங்கனா நமக்கு கடற்கரை பக்கத்தில் இருக்கிறனால வணிகம் பரிமாற்றத்துக்கு ஏதுவாக உள்ளது இதனால இதனாலதான் மெட்ராஸ் வந்து சஃப்ஸ்டிக்கேடட் ப்ளேஸாக இருக்குது இன்னமும்